இந்தியாவின் தாய்மொழி ஹிந்தியா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஹிந்தி வரணுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க ஒரு அப்ளிகேஷன் எடுத்தால் ஹிந்தி தான் வருது தமிழ் வரல ஆனால் எல்லா இடத்துலையும் அலுவலக வட்டத்துலேயும் மாவட்டத்துலேயும் தமிழ் எல்லோரும் பேசுகிறாங்க ஹிந்தியை யாரும் பயன்படுத்துகிறது இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லோரோட மனசுலேயும் ஹிந்தி தான் பேசணுன்னு எல்லோரும் திணிக்கப் பார்க்கறாங்க ஆனால் அப்படி இல்லை எல்லோரும் தமிழ் தான் விரும்பிப் பேசுகிறாங்க இந்தியா அளவில் ஹிந்தி பேசினாலும் தமிழ் நாட்டில் தமிழ் தான் பேசுகிறாங்க அதனால் யாரும் ஹிந்தியை தெளிக்கணுன்னு நினைக்காதீங்க ஹிந்திங்கிறது ஒரு மொழி தான் அது ஒன்றும் உண்மை அதுதான் பேசணுன்னு ஓ எந்த ஒரு சட்டமும் இல்ல எல்லோரும் தமிழும் பேசலாம் தமிழ் எல்லோரும் கற்றுக்குங்க தமிழ் பண்டைய காலத்து நம்மளுடைய சொந்த மொழியாகும் பழமையான மொழியாகும் மொதல் மொதல் மொழியான தமிழாகும் அதனால் தமிழ் எல்லோரும் கற்றுக்கோங்க ஹிந்தியை யாரும் பேசுணும் பேசக்கூடாதுன்னு யாரும் தெளிக்கக் கூடாது முக்கியமாக டெல்லி ஆஃபீஸரெலாம் தெளிக்கப் பார்க்கறாங்க அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க ஹிந்தி ஒரு மொழி தான் தமிழ் அதுவும் தாய் மொழியினால் தமிழ் நாட்டு மக்கள் எல்லோரும் அதை பேசுகிறாங்க ஹிந்தி வேணால் பின்னாடி வேணால் நாங்கள் கற்றுக்குன்னு அதுலேயும் பேசுகிறோம் அதுக்குனு கட்டாயமாக அதுவும் பேசணுன்னு நீங்கள் திணிக்கக்கூடாது